இப்போ வந்து சாமி இந்த வந்து இப்போ அப்போ பாரம்பரிய சாப்பாடெல்லாம் வந்து எ உணவு வந்து இந்த மாதிரி இட்லி தோசைன்னு இப்போ எப்போவுமே அது ரெகுலராக நடக்குது இப்போ வந்து இன்னும் நம்ம அந்த காலத்திலேருந்து இந்த சோள தோசை கம்பு தோசை அப்புறம் இது கோதுமை தோசை கோதும் மாவு மாவில் தான் இப்போ தோசை ஊற்றுறாங்க ஆனால் அது வந்து முன்னால் இருந்து கோதுமைய ஆட்டி உளுந்து கோதும்ப ரெண்டும் ஆட்டி வச்சிக்கலாம் ஆட்டி வச்சு அது தோசை ஊற்றணும் அது அவ்வளோவும் உடம்புக்கு நல்லது ஆனால் இப்போ வந்து யாரு அப்படி செய்கிறாங்க எல்லாம் மாவில் தான் தோசை ஊற்றுறாங்க மாவை கரைக்கிறாங்க தோசை ஊற்றுறாங்க சாப்பிட்றாங்க ஆனால் அப்போருந்து நடந்து வரது இந்த கோதுமை தோசை அப்புறம் இந்த சோள தோசை கம்பு தோசை இதெல்லாம் உடம்புக்கும் நல்லது அதேமாதிரி இன்னொன்னு பாசிப்பருப்பு இருக்கில்ல அந்த மேல் தோல் இல்லாத பருப்பு வெள்ளையாக இருக்கும் அதை வாங்கி ஊற வச்சு பச்சை மிளகாயி இந்த கொத்தமல்லி தழை போட்டு உப்பு நல்லா போட்டு நம்ம ஆட்டி வச்சிக்கணும் அது வ கண்டு கடைசியில் வந்து அதை ஆட்டி எடுத்துட்டு சின்ன அந்த சின்ன பெரிய வெங்காயம் இருக்கில்ல அதை பொடிப்பொடியாக நறுக்கி எண்ணெயை ஊற்றி வணக்கணும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வணக்கி அந்த மாவில் கொட்டி தோசை ஊற்றணும் அவ்வளோவு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றக்கு இப்போவும் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்றோம் அதெல்லாம் செய்கிறோம் இன்னும் நான் இத்தனை காலம் அது நடந்துட்டு வருது எங்கள் வீட்டிலலாம் சோள தோசை கம்பு தோசை இந்த கோதும்ப தோசை எல்லாமே இந்த பச்சப்பயிறு தோசை இப்போங்கூட ரெண்டு மூணு நேரத்துக்கு முன்னே அது சமச்சு சாப்பிட்டோம் தோசை ஊற்றி இப்போ வரைக்கும் அது நடக்குது அது தான் நம்ம எல்லோருக்கும் நு உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாமல் இருக்குது எல்லோருக்குமே அது நல்லது இப்போ சாப்பிட்டால் எல்லா ஜனங்களுக்கு நல்லது அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அந்த மாதிரி இருந்தால்